கரண்டால நல்ல விஷயம் இருக்குதுங்கிற மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்குது அதாவது மழை காலங்களில் வெயில் காலங்களில் அதிக படியான மின்சாரம் வரும் பொழுது சார்ட்சர்கியூட் ஆகுறதும் மின்சாரத்தால் நிறைய மின்சாரம் பாயும் போது ஏசி இந்த மாதிரி இன்வட்டர் அதை மாதிரி பாதிக்க படுறதையும் நம்ம பார்த்து இருக்கலாம் மழை காலங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது நம்ம வந்து பூமிக்கு அடியில் அந்த எர்த்து எர்த்து கரண்டு வந்து கனெக்ஷன்ஸ் பண்ணி இருக்கணும் எப்பவும் அது வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பானது மழை காலங்களில் சுவிட்ச் போர்டுகளையும் அல்லது வேறு விஷயங்களும் கிரைன்டரு கிரைன்டருக்குலாம் இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது ஒரு முறை நல்ல செக் பண்ணிகிட்டு ஓகே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு அதுக்கு அப்புறோம் நம்ம அதை யூஸ் பண்ணுறது இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கும் மழை காலங்களில் எப்படி பார்த்தாலும் தண்ணி கசிவுகள்லாம் ஏற்படும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஏற்படும் போது அந்த மின்சாரத்தோடய வீடுகளில் இருக்கிற மின்சாரத்தோடய எல்லாத்தோடய இதையும் வந்துட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கணும் கரெக்டாக தான் இருக்கா மழை காலங்களில் சேதம் அடையாமல் இருக்கா வெயில் காலங்களில் சேதம் அடையாமல் இருக்கா அப்படீன்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும் லயன்ஸ்லான் ஒரு முறை எப்பவும் செக்கிங்ல் இருக்கணும் அதாவது சின்ன பாதிப்பு இல்லாது சார்ட்சர்க்யூட் குறைந்த மின்சாரம் இல்லை அதிகப்படியான மின்சாரம் இருக்கும் போதும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கனெக்டிவிட்டியை செக் பண்ணி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்க அந்த மாதிரி பெரியவங்களாம் இருக்கும் போது அவங்ககிட்ட சுவிட்ச் போட வந்து எட்டாத தூரத்தில் வைக்கிறது இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்கள இந்த சுவீட்ச் போர்டு போட சொல்கிறது டிவி ஆன் பண்ண சொல்கிறது மொபைல் ஃபோன்களை சார்ஜில் இருந்து எடுக்க சொல்கிறது இந்த இதெலான் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஆபத்திலேருந்து முன் கூட்டியே நம்மள தவிர்த்துக்கலாம்